ஹலோ ஏம்பா போட்டோ ஒரு மாதம் ஆச்சு கல்யாணம் ஆயி ஒரு போட்டோ கொடுத்தது பணம் கொடுத்தோம் இன்னும் போட்டோ வரலியே எவ்வளோ சீக்கிரம் கொடுக்க முடியுமோ சீக்கிரம் கொடுங்க

சரிப்பா காசு எவ்வளோ ஆயி வருது

சரி சரிப்பா

ஆ கேட்குது ஆ சரிப்பா ஆ சரிப்பா எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இங்கே எல்லாரும் கேட்டுன்னுருக்குறாங்க அதனால் தான் எல்லாம் பார்க்க கேட்குறாங்க அதான்

ஆ சரிப்பா சரிப்பா